ஐயா நான் வந்து இப்போது ஒரு புது வேலையில் நான் மாறியிருக்கேன் அதனால் என்னுடைய பழைய ஈபிஎஃப் வந்து பாஸ் புக்கை வந்து எனக்கு வேணும் அதோடய விவரத்தெல்லாம் நான் சொல்கிறேன் எனக்கு அதனுடைய அதில் என்ன அமௌண்ட் இருக்கோ அதை அப்படியே எனக்கு இந்த அக் இந்த நம்பருக்கு எனக்கு மாற்றி கொடுத்தீங்கனா ரொம்ப உபயோகமாக இருக்கும் என்னுடைய ஈபிஎஃப் எண் வந்து நான்கு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு இதுதான் என்னுடைய ஈபிஎஃப் நம்பர் எனக்கு வந்துட்டு என்னுடைய நான் வேலை இவ்வளோ மூன்று ஆண்டுகள் வேலை பார்த்ததுனால எனக்கு அதுக்கான பணத்தொகையை வந்து எது என்னுடைய எதிர்காலத்துக்காக நான் சேமித்து வச்சுருக்கேன் அந்த பணத்தை வந்து என்னுடைய இப்போ தற்காலிகமான எண் ஈபிஎஃப் எண்ணிற்கு தயவு செய்து மாற்றி கொடுத்தீங்கனா ரொம்ப எனக்கு உதவியாக இருக்கும் பேருதவியாக இருக்கும் அதனால் மாற்றி கொடுங்க ஐயா நான் என்னுடைய புது ஈபிஎஃப் எண் நான் சொல்கிறேன் ஆறு எட்டு பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஏழு இந்த எண்ணுக்கு ஈபிஎஃப் எண் இதுதான் இதில் வந்து நான் வந்து இதில் இந்த எண்ணை வந்து நீங்கள் போட்டிங்கன்னால் என்னோடய பழைய விவரங்களை எனக்கு இதுக்கு அனுப்பிவிட்டுவிட்டீங்கன்னா எனக்கு அந்த பணத்தொகை வந்து என்னுடைய புது அ அக்கௌண்ட்டில் சேஃ சேஃவ் ஆகிடும் ஐயா என்னுடய பிள்ளைங்களுக்குடைய வருங்காலத்துக்கும் ஒரு உபயோகமாக இருக்கும் என்னோடய சேமிப்புக்கும் ஒரு அர்த்தமானதாக இருக்கும் அதனால் தயவுசெய்து என்னுடைய பழைய ஈபிஎஃப் எண்ணில் இருக்கிற பணத்தொகையை வந்து புது எண்ணிற்கு மாற்றி மாற்றினிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் உங்களுடைய நேரம் நேரம் எப்போது கிடைக்குமோ அந்த நேரத்தில் எனக்கு இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டவளாக இருப்பேன் தயவுசெய்து செஞ்சுக் கொடுங்க ஐயா ஏன்னால் என்னுடைய எதிர்கா என்னுடைய பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துக்கு இந்த கொஞ்சம் பணமாக இருந்தாலும் அது ஒரு பெரிய உபயோகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அது என்னுடைய உழைப்பிலேருந்து சேமித்த பணங்கிறதுனால அது என்னோடைய புது எண்ணுக்கு அனுப்புனீங்கன்னால் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நன்றி ஐயா